ஓ என்னோட ஓய்வு நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படினா வந்து நான் டிவி பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் நல்லா டிவி பார்ப்பேன் அப்புறம் வந்து ஃபோன் பார்ப்பேன் இது ரெண்டையும் இது ரெண்டையுமே தாண்டி எனக்கு இன்னும் போர் அடிக்கிற மாரி இருந்துச்சுனா என்னோட இன்னொரு ஹாபி வந்து எனக்கு வந்து தையல் தையல் தான் நான் எனக்கு ரொம்பவே ரொம்ப போரடிக்கிற மாரி இருந்துச்சு அப்படினா நான் தையல் தான் பண்ணுவேன் எனக்கு தையல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குற மாரி இருந்துச்சுனா டக்குன்னு ஒரு துணியை எடுப்பேன் வெட்டுவேன் ஒரு ஒரு ப்ளவுஸை வந்து நான் வந்து தைப்பேன் நான் எனக்கு வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு தைக்க தான் பிடிக்கும் மற்றவங்களுக்கு தச்சு கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு அவ்ளோவாக போர் அடிக்கும் ஆனால் வந்து எனக்கு தைக்கிறதுக்குனா ஒரு ஆர்வத்தோட நான் வந்து அதை தைப்பேன் நானே தச்சு என்னோட ட்ரெஸ்ஸை நானே போடுறது வந்து அது ஒரு தனி ஃபீல் அதனால் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு வந்து நானே தைப்பேன் ஓய்வு நேரத்தில் வந்து தைப்பேன் இதையும் தாண்டி வந்து நான் ஆரி ஆரிலாம் கத்துக்கிட்ருக்கேன் அப்பப்போ என்னோட ஓய்வு நேரத்தில் வந்து ஆரி கற்று பழகிட்டுருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்பவே எனக்கு வந்து வேலை வந்து சரியாக இருக்கு அந்த ஆரி சைடே போகறதே இல்லை மற்றபடி நான் ஓய்வு நேரத்துலலாம் வந்து ஆரி கற்று பழகிட்டுருக்கேன் அதுவும் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தையல் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதற்கப்பறம் ஆரி கற்றுக்கணுங்குறதுவும் என்னோட ரொம்ப நாள் ஆசை அதுக்கு இப்போ தான் நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் அதையும் கற்றுப்பேன்